யோகாவில் எனக்கு பிடிச்ச போஸ் வந்து புரண முக்தாசனம் இதை வந்து கோபுர போஸ் என்று சொல்வாங்க கீழ் முதுகுத்தண்டு மேல் நாடியில் உள்ள தசையை வலுப்படுத்த இது இது இது மட்டும் இல்லாமல் மூச்சுத் திணறலையும் குறைச்சி மனதை சுறுசுறுப்பாகவும் வெச்சுக்குது அதுவும் இல்லாமல் மனதை உடம்ப நல்லா ஆரோக்கியமாகவும் உடல் வலிமையாகவும் இருக்குது